அந்த காலத்தில் சின்ன வயசுலேருந்தே பழனிக்கு பாதையாத்தர நடந்து போவோம் அது ஒரு நாலு நாள் பயணம் போகும் போது எல்லோரோட அதாவது எல்லாமே சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லா நல்லா அழகாக ஜாலியாகவும் இருக்குது அங்கே போய் நிறைய அந்த மாதிரி வருஷ வருஷம் கோவிலுக்கு போவோம் அதே பஸ்ஸுலேயும் போயிருக்கிறோம் நாலு நாள் ஆனால் சின்ன வயசாக இருக்கும் போது பஸ்ஸுல் போகும் போது ஜன்னலோரோத்தில் உட்காந்து பார்க்கும் போயிட்ருக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே வேடிக்கையாக வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருப்போம் போகையில் நான் ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் அந்தமாதிரி நம்ம நிறைய பயணமெல்லாம் போயிருக்கிறோம் சுற்றுலா பயணம் போயிருக்கிறோம் ஆனால் அதிகமாக பெட்ரு அப்பா அம்மா கூட தான் போயிருக்கிறோம் அவங்க அதிகமாக எங்கே விளையாட விட மாட்டாங்க வெளியேலாம் போனால் அவங்கக்கூடையே எல்லா பக்கமும் ஊர் சுற்றி காட்டுவாங்க நாங்கள் போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வருவோம் ரொம்ப தூரமெல்லாம் போயிக்கிறோம் கன்னியாகுமரி வரைக்கும் போயிக்கிறோம் அப்பா தான் கூட்டுப் போயிக்கிறாங்க அங்கே நல்லா கடல் அலைகளில் நிறையா விளையாடிட்டு வந்துருக்கிறோம்